ஒரு தலைப்பு இரண்டு தலைப்புன்னுலாம் இல்லை நான் தலைப்பு எடுத்து எழுத ஆரம்பித்த வொன்னமே எல்லாத்துக்கும் எனக்கு குழப்பம்தான் வரும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு குறிப்பாக எடுத்து நான் எழுத ஆரம்பிக்கும்போது இந்த சமூகத்தில் என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்றத நான் எடுத்து எழுத ஆரம்பிக்கையிலேயே எனக்கு பல குழப்பம் வருது இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா இதை எழுதுறதனால நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமா அப்படின்றதுனால குழப்பத்தினாலேயே நான் வந்து அதை எழுதாமல் தடுக்க ஆரம்பிச்சிடுறேன் இது வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன பயம்தான் பயத்தினால மட்டும்தான் இத நான் எழுதாமல் இருக்கேனே தவிர மற்றப்படி வந்து இதனால எனக்கு எழுதுறதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு தலைப்பு எடுத்து நம்ம எழுத ஆரம்பிக்கும்போது அது நல்ல தலைப்பாக இருக்கணும் அதுபோக அது எல்லோருக்கும் சென்றடைற தலைப்பாக இருக்கணும் அதனால நமக்கு பிரச்சனை வர்ற தலைப்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பயந்து நான் அதை எழுதாமல் தடுக்கிறேன்